ம் சார் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஆமாம் நிறைய இருக்குங்க சார் ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கு அந்த ரோ ரோட்டில் தண்ணி விட்றாங்க பஸ் ஸ்டாண்ட்டு ஆமாம் துணி துவைக்குற தண்ணி விட்டு வீதியில் தெளிக்கிறாங்க இது பூரா ரோட்லயே விட்றாங்க அந்தமாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் பூரா யூரின் பாஸ் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த பிரச்சனைங்க நிறைய இருக்கு ம் சொல்லுங்கள்

ம் சரி

சரி

ம் ஆமாம் குப்பைத்தொட்டி வச்சுருக்காங்க ஆனால் தொட்டியில யாருமே கொட்டுறதில்ல எல்லாம் கீழ தான் கொட்டுறாங்க ஆமாம் ம் இதான் பிரச்சனை

ம் சரி